டொண்ட்டி ஃபைவ் டுவெல் ரெண்டாயித்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயித்தி தொளாயித்தி எண்பத்தி ஒன்பது மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயித்தி எண்பத்தி மூணு மூணு பத்து ஆயித்தி தொள்ளாயித்தி தொண்ணூற்றி ஒம்பது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இரபத்தி இரண்டு